பாம்பு இப்போ பூச்சி கடியில் இருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும் நிறைய செடி கொடி எல்லாம் வளர்ந்துருக்கும் புதராக இருக்கும் அதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு ஐட்டமாச்சு அப்புறம் இன்னொன்று கல் அந்த மாதிரி கல்லெலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க வீட்டை சுற்றி அந்த கல் இடுக்கில் போய் பாம்பெலாம் பூந்துக்கும் அதையும் அதே மாதிரி வார ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஐட்டம் அப்பப்போ அப்புறப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படி படுத்தாமல் இருந்தால் அந்த கல் பக்கம் போகக்கூடாது போனால் அப்புறம் பாம்பு கடி அப்புறம் நம்மளை கடித்திடும் அப்புறம் திரும்ப அப்புறம் முதலுதவி கிட் அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தா கூட பண்ணிக்கலாம் அப்படி வாங்கி வைக்கலன்னா அந்த பாம்பு கடிக்கான தேவை அந்த செடி அந்த செடி மருந்து செடி அந்த மாதிரி இருக்கும் வீட்டை சுற்றி வளர்த்து வைச்சின்னா அது ஒரு உதவியாகயிருக்கும் அந்த மாதிரி முதலுதவி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல் கூட கூட்டின்னு போகலாம் அப்புறம் பூச்சி அண்டாமல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சுதுன்னா பூச்சி அப்பப்போ வரும் நை அதுவும் நைட் டைமில்தான் வரும் வீட்டில் லைட் போட்டு வச்சுருந்தா அதே மாதிரி வெளில லைட் போட்டு வேணும்னால் உள்ளார கதவு சார்த்திருந்தா கூட வெளிலயே இருக்கும் லைட் பூச்சியெலாம் உள்ளார வராது அந்த பூச்சி அப்புறம் உள்ளார வந்தால் அப்புறம் என்ன பண்ணும்ன்னால் அந்த எங்கள் வீட்டில்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை அந்த நோட் பேப்பரில் எண்ணெய் தடவி நாங்கள் கட்டி விட்ருவோம் அதில் பூச்சி ஃபுல்லா அந்த லைட் கிட்டேயே இருக்கும் லைட்லேயே அந்த பேப்பரிலயே ஒட்டிக்கும் வீட்டில் வேறு எங்கேயும் வராது அந்த லைட் கிட்டேயேதான் இருக்கும் அப்படியும் அப்படி உள்ளார வந்ததுக்கப்புறமும் திரும்ப அந்த இதிலயும் மேலே வந்துச்சுன்னா மேலே வந்து கடிச்சுன்னா அப்புறம் திரும்ப என்ன பண்ணணும்னால் எங்கள் வீட்டில் பூச்சி கடித்தால் அந்த பூண்டெலாம் வச்சு தேய்ப்பாங்க கையில் அந்த மாதிரிதான் பண்ணணும் அந்த அதெல்லாம் இருந்தும் சரி ஆகலன்னா கடைசியாக ஹாஸ்பிடல்தான் கூட்டின்னு போகணும் அப்புறம் பழைய பொருட்கள் அண்டாமல் பழைய பொருட்கள் நிறைய இருக்கும் வீட்டை சுற்றி அதெல்லாம் அப்பப்போ அப்புறம் படுத்தணும் சுத்தம் பண்ணணும் இதைதான் நாங்கள் கடைபிடிப்போம் இந்த மாதிரி